விவசாயத்தில் எனக்கு பிடிச்ச அம்சம் பாலிகல்ச்சர் அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மோனோகல்ச்சரில் வந்து எவ்வளோ பெரிய நிலமா இருந்தாலும் ஒரே ஒரு கிராப்பு தான் நம்ம விளைவிக்க முடியும் ஆனால் பாலிகல்ச்சரில் நிறைய குவாண்டிட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் அதாவது டிஃப்ரெண்ட் குவாண்டிட்டிஸ் ஆஃப் பிளாண்ட்ஸ் ஸ்பீஷியஸை நம்ம வந்து விளைவிக்கலாம் ஒரே நிலத்துல நமக்குத் தேவையான எல்லா கிராப்பையும் நம்ம போட்டு பாத்திர்லாம் ஏதோ ஒன்னுலையாவது நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எனவே நியூ மெஷினரிஸை வெச்சுக்கிட்டு இந்த பாலிகல்ச்சர் மெத்தேட் வந்து மிகச் சிறந்த மெத்தேட் என்பது என்னுடைய கருத்து